ஹலோ ஆ நான் காரைக்குடிலர்ந்து பேசுகிறேன் நான் வந்து ரெண்டு துணிக்கடை வச்சியிருக்கேன் நீங்கள் ஹோல்சேல்லர் தானே ஆ ஆ ஆமாம் ஆமாம் நீங்கள் அதானே அலமேலு மாரியப்பன் கடை தானே ஆ நான் ரெண்டு துணிக்கடை வச்சியிருக்கேன் எனக்கு நிறையா ட்ரெஸ் வேணும் பல்க் அமௌண்ட்டில் வேணும் ட்ரஸஸ்லான் இருக்குமா ஆ எனக்கு வந்து இந்த மென்ஸும் வேணும் உமன்ஸ் ட்ரஸும் வேணும்

ஆ ஆ மென்ஸ் பார்த்துக்கலாம் மென்ஸில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்குறீங்களா ஆ ஜீன்ஸ் வேணும் ஒரு முப்பது ஜீன்ஸ் வேணும் நாற்பது ஷேர்ட்ஸ் வேணும் அப்புறம் வேஷ்டி எல்லாம் இருக்கா ஆ அது ஒரு ஐம்பது வேஷ்டி கொடுத்துருங்க நான் அந்த அந்த டிசைன் வச்சியிருக்குல்ல அதோடைய கலர் மேட்சாக இருக்குல்ல வேஷ்டி ஷார்ட்டு அது அப்படியே ஒரு செட்டாக ஒரு இருபது கொடுத்துருங்க ஆ இருபது அது நிறைய இருந்துச்சுன்னா நிறைய இருக்குதானே அமௌண்ட் உங்கள்கிட்ட அப்போன்னா அப்போ அப்போ ஒரு ஐம்பது கொடுத்துருங்க வேஷ்டி ஷர்ட் அந்த இதில் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது நார்மல் ரஃப் யூஸ் போட்றமாதிரி தான் வீட்டில் போடுவாங்கள்ல சிலப்பேர்லாம் ஷேர்ட்டு டீ ஷர்ட்டு ஸோ அந்தமாதிரியான டீ ஷர்ட்ஸ்லையும் வந்து ஒரு முப்பது முப்பது கொடுத்துருங்க ஆ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்புறமேட்டுக்கு உமன்ஸ் இது பார்த்திங்கன்னா வந்து சுடிதார்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்லலாம் இருக்குல்ல நிறையா சுடிதார்லாம் மாடர்னாக இருக்கும்ல செட் ட்ரெஸ்ஸு செட்டாக இருக்கும்ல செட் ட்ரெஸ்ஸு ஆ செட் ட்ரெஸில் பார்த்திங்கன்னா வந்து இருபது முப்பது கொடுத்துடுங்க செட் ட்ரெஸில் அப்புறம் வந்து பலோஸாவில வந்து ஒரு நாற்பது கொடுத்துருங்க அப்புறம் வந்து சுடிதார் பார்த்திங்கன்னா வந்து கலெக்சன் நல்லா இருந்தா ஒரு ஐம்பது கொடுத்துவிட்ருங்க நல்ல கலெக்சனில் ஆ ஆமாம் அதுக்காண்டி தான் நான் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்லாம் கேட்டுட்டுயிருக்கேன் ஆ ஸோ நிறையா ட்ரெஸ் கொடுத்து விட்ருங்க அப்புறமேலு கிட்ஸ்ஸுக்கும் இருக்குதானே கிட்ஸ்ஸுக்கெல்லாம் கிட்ஸ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு அவங் அந்த சைஸில் நீங்கள் வந்து ட்ரெஸஸ் கொடுத்துருங்க ஒரு ஐம்பது இது கொடுத்துருங்க ஆ ஆ ஆமாம் ஆமாம் அந்த சைஸ்லையே கொடுத்துட்ருங்க ஸோ இதை வந்து எப்படி நான் வந்து டெலிவரி பண்ணிக்கிறது கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை ஆன்லைன் பேமண்ட்டாக சரி அப்படியே கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் போட்ருங்கங்க ஆ அட்ரெஸ் உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன் சென்ட் பண்ணுறேன் கரைக்குடியில வந்து இது ஆ ஆமாம் அதுக்கு பக்கத்தில் கூட எம்டிஸ்லாம் இருக்குல்ல அந்த அந்த ஆ அந்த கடை தாங்க அந்த கடையில ஒரு பக்கத்தில் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆ ஆமாம்ங்க ஆ ஓகே அப்படியா என்னங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணலான்ல நான் இவ்வளோ அமௌண்ட்லாம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தரலான்ல என்னண்ணா அஞ்சு பர்சன்ட்டா நாங்கள் இவ்வளோ ட்ரெஸ் அமௌண்ட் ஆஃப் ட்ரெஸு எவ்வளோ பல்க்கான அமௌண்ட் கொடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணலான்ல என்னங்க இப்படி சொல்லுறீங்க நம்ப ரிலேஷனில் தானே இருக்கீங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணலான்ல ஒரு இருபதாவது பண்ணுங்கள் டிஸ்கவுண்ட்டு அஞ்சுன்னு சொன்னா அது எப்படி கட்டுப்படியாகாதுல்லை என்னங்க நீங்கள் எவ்வளோ கஸ்டமர்ஸை பார்க்குறீங்க எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போறாங்க அதை நம்பிதான் நீங்கள் நல்லா பண்ணிக்கொடுப்பீங்கன்னு சொல்லிதான் நான் வந்தனே உங்கள்கிட்ட நீங்கள் இப்படி சொல்லலாமா என்னங்க அது ஒரு இருபதா போட்ருங்களே ரௌண்டாக இருபது போட்றலான்ல என்னங்க இவ்வளோ ட்ரெஸு வருங்க இவ்வளோ ட்ரெஸு எங்கள்கிட்ட கூட நிறையா என்னோடைய பக்கத்து ஷாப்லாம் கேட்டாங்க நான் உங்கள்ப்பேர தான் சொல்லி வச்சியிருக்கேன் போங்க நல்லா பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே ஆமாம் தீபாவளி அதுக்காண்டிதாங்க வந்தனே உங்கள அதான் உங்கள்ட்ட நிறையா கலெக்சன் இருக்குன்னு சொன்னாங்க சரி அதான் வாங்கிகிட்டு போலான்னு வந்தேன் சரிங்க எப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆ ஓகேங்க ஆ சரி தேங்க் யூ